நாங்கள் நீச்சல் பயிற்சிக்கெல்லாம் முறையாக மாஸ்ட்ரை வச்சு கத்துக்கிறது இல்லை அதனால் வந்து எங்களுக்கு இந்த யோகா பைலட்டு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஆத்தில் கொளத்தில் கு குளிக்கிறது எங்களுடைய சுயமாக நாங்களாக வந்து கால் கையை போட்டு நீச்சல் கத்துக்கிட்டு இங்கே நீச்சல் அடிக்கிறது தான் நண்பர்களோட சேர்ந்து குளிக்கும்பொழுது இது பண்ணும்பொழுது அந்த களைப்பு எங்களுக்கு வந்து அதிகமாக தெரியாமல் இருக்கும் அதே நேரத்தில் சா அதிகபட்சம் ஆற்று க கரைங்கள் ஓரத்தில் குளத்துங்கள்ல இருக்கிற பெரிய பெரிய கல்லுங்கள் கிடக்கும்பொழுது அதில் மோதி அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரும்பாலும் அந்தமாதிரி எங்களுக்கு இருக்காது நாங்கள் நீச்சல் அடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம்ன்னால் கொஞ்சம் உடல்வலி சோர்வு இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும் நாங்கள் ஆத்தில் நீச்சல் அடிக்கும்பொழுது மற்றப்படி நாங்கள் யோகா இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அதிகமாக செய்யிறதில்லை அதனால் எங்களுக்கு அதனுடைய விவரங்கள் வந்து எதுவும் தெரியாது